மேம் ஆ நீங்கள் விஐடி பிரின்ஸ்பலா மேம் மேம் என்னோடய பேர் கவிதா நான் வந்து செகண்ட் பிசிஏ படிக்கிறேன் மேம் பிராப்ளம்லாம் எதுவும் இல்லை மேம் என்னோடய ஐடி கார்டு வந்து நான் மிஸ் பண்ணிவிட்டேன் மேம் நான் கிளாஸ்லேயும் தேடிப் பார்த்துட்டேன் வீட்லேயும் தேடிப் பார்த்துட்டேன் எங்கே மிஸ் ஆச்சுன்னே தெரில மேம் நேற்று பஸ்ஸில் வரும்போது தான் எனக்கு தெரியும் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆக்ஸுலாக நான் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணே அவங்கதான் வந்து உங்களை அப்ரோச் பண்ண சொன்னாங்க மேம் எஸ் மேம் மீனா மேம்

மேம் நெக்ஸ்ட் வீக் வேறு எக்ஸாம் இருக்குது நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக எனக்கு நெக்ஸ்ட் வேறு ஒரு ஐடி கார்டு ரெடி பண்ணிக் கொடுத்தா தான் நான் ஏதாவது ஹால் டிக்கெட்டே டவுன்லோட் பண்ணி எக்ஸாமே எழுத முடியும் கொஞ்சம் ப்ளீஷ் ஏதாச்சும் பண்ணுங்கள் மேம் ஓகே மேம் ஓகே மேம் சாரி ஃபார் த மிஸ்டேக் மேம் தேங்க்யூ மேம்